சின்ன வயசுலேருந்து யோகா பண்ணிகிட்டுருக்கேன் ஸ்கூலில் செய்யும்போது மாஸ்டர் இருப்பாங்க அவங்க க்ளீனாக சொல்லி தருவாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியாத கூட அவுங்க கொஞ்ச பிடிச்சி விட்டு தருவாங்க இப்போ நான் தனியாக செய்யும்போது வந்து சில இது தெரிய மாட்டுகிது அது இல்லாமல் ஒரு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்கிது நானே பண்ணுறதுல சில இது வர மாட்டேங்கிது இது ஸ்கூலில் பண்ணும் போது வந்து மாஸ்டர் பக்கத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணி பண்ணி தருவார் செஞ்சி தருவார் அதனால் இப்போ கஷ்டமாக இருக்குது இப்போ இப்போ என்னால் பண்ண முடியல அது